ம் நாங்க தஞ்சாவூர் போகிறோங்மா நீங்கள் என்ன ஊர் போகிறீங்க நான் தாம்மா ரொம்ப நேரமாக வெய்ட் பண்ணுறோம் இந்த மயிலாடுதுறை எக்ஸ்ப்ரெஸ் வரவே இல்லையாம் இன்றைக்கி அதனால் தான் வெய்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்கோம் நீங்களும் அந்த ஊருக்கு தான் நீங்களும் அந்த ட்ரெய்னுக்கு தான் வெய்ட் பண்ணுறிங்ளா இந்த ஊரிலேந்து கோயிலுக்கு அங்கே வரிங்களா பார்க்குறதுக்கு சுற்றுலா பார்க்க வரிங்களா நாங்கள் அந்த ஊரில் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோங்மா அதனால் எங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு போவோம் நீங்கள் எப்போயுமே இந்த ட்ரெய்னில் தான் வருவீங்களா சரிங்கமா இந்த ஊரில் பார்க்குறதுக்குலாம் நிறையா இடம் இருக்குது வாங்க வந்திங்கனால் எங்கூருக்கு எங்கள் வீட்டுக்கூடஒரு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது தஞ்சாவூரில் கோயிலுக்கும் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது நீங்கள் வாங்க நாங்கள் கூட உங்களை கூட்டிகிட்டு போய் கோயிலெல்லாம் சுற்றி காட்டுறோம் அங்கே நிறையா பார்க்க வேண்டிய இடலாம் தஞ்சாவூரில் நிறையா இருக்கும் அங்கே தலையாட்டி பொம்மைலாம் விற்கும் அதனால் நீங்கள் நல்லா போய் இருந்து ஒரு நாள் தங்கி கூட நல்லா சுற்ற்றி பாருங்க பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குமா அங்கே எங்கள் பொண்ணு வீடு அங்கே தான் இருக்குது நீங்கள் வந்திங்கனால் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க திரும்பவும் நான் இதே ட்ரெய்னுக்கு தான் திரும்ப வரணும் அங்கே சென்னைக்கு அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனால் வரும் போது உங்களை எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு கூட வரேங்க சாப்பிடிங்களாம்மா சாப்பிடுறிங்ளா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லோரும் சாப்பிடுக்கலாங்களா ஆ சரிங்க பசங்களை கூட்டுகிட்டு போறிங்களா நம்ம பசங்களாம் என்னம்மா வேலை செய்கிறாங்க ஓ பசங்கள் படிச்சுகிட்ருக்காங்களா வீட்டுக்காரங்க ஓ டூரா பசங்களை கூட்டுகிட்டு வரிங்க அதுக்கு நீங்கள் ட்ரா ட்ராவெல்ஸ்லே போயிருக்கலாமே இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் ட்ரெய்னுக்கு வெய்ட் பண்ணி ட்ரெய்னு சரிங்கம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சரி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிணா அங்கே தஞ்சாவூரில் இறங்கி எங்கள் பொண்ணு வந்து தஞ்சாவூரில் தான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்காங்க நான் அங்கே போய் இறங்குனோனே எங்கள் மகள் மருமகள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய்டுவாங்க நாங்கள் காரெலாம் வச்சுருக்குறோம் கூட்டிகிட்டு போய்ட்டு நாங்கள் அங்கெ ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு மறுபடியும் நான் கிளம்பி ஊருக்கு வந்துடுவோங்க இங்கே எங்கள் வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாத இருக்குறாரு திரும்பவும் நான் கிளம்பி வந்துடுவேன் நான் மட்டும் தாம்மா தனியாக போகிறேன் அதனால் எனக்கு அப்டேயே பேச்சு துணையா இருக்கட்டுமேன்னு தான் உங்களை கேட்டேன் ஆ சரிங்கம்மா